இந்தியாவில் பிரபலமான விளையாட்டுனால் கிரிக்கெட் கபடி ஃபுட்பால் ஹாக்கி இந்த அனைத்து விளையாட்டுமே ரொம்ப பிரபலமான விளையாட்டுதான் இளைஞர்கள் எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்கொண்டு பார்க்குறது எதுனால் கபடி கபடி கிரிக்கெட் இது ரெண்டு மட்டுந்தான் மேக்ஸிமம் ஃபாரின் சைடு மட்டுந்தான் இந்த ஃபுட்பால் இதலாம் வந்து அதிகமாக பார்ப்பாங்க நம்ம இந்தியாவில்னால் கிரிக்கெட் கபடி தான் கபடி கபடி தான் அதிகம் ரொம்பவும் பிரபலமான விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாரின் சைடு பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டுந்தான் கேட்குறிங்க ஃபாரின் சைடு பார்த்திங்கன்னா நெய்மார் ரொனால்டோ மெஸ்ஸி இவங்களாம் ரொம்ப பிரபலமான விளையாட்டு வீரர்கள் நம்ம இந்தியாவில் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தோனி விராட்கோலி இவங்களாம் ரொம்ப பிரபலமான விளையாட்டு வீரர்கள் இந்த விளையாட்டு ரொம்பவும் ஆவலுடன் பார்ப்பாங்க நம்ம இந்தியாவில் இப்போ பிரபலமான விளையாட்டு வீரர்கள்லாம் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் இப்போது தற்போதைக்கி விளையாட்டு வீரர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா தோனி இவங்கதான்